சார் வணக்கம் சார் நாங்கள் சைல்ட் ஹெல்ப் லைன் ஆஃப்ஸ்யிலேருந்து பேசுகிறோம் சார் நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய ரெஸ்க்கியூப் பண்ணுறதுக்காக ஆட்டோ வந்து எங்களுக்கு தேவைப்படுது இந்த ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு காலையில் பதினொரு மணிக்கு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருந்து நம்ம மகாராஜா கடை வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி இருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம போய் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு சரியான நேரமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு மங்களம் ஹோட்டல் பக்கமாக நீங்கள் வந்துவிட்டிங்கனாக்கா நாங்களும் வந்துடுறோம் நீங்கள் கிளம்பி வந்துவிட்டிங்கனாக்கா எங்களுக்கு கால் பண்ணுங்க முன்கூட்டியே நாங்களும் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்துடுறோம் எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் சார் அங்கே போக்குவரத்து போவதுக்கு வரதுக்கு ஏன்னால் அங்கே வந்து கொஞ்சம் ஆல்ட்டாக கூடிய ஸ்டேஜ் வரும் அந்த மாதிரி இருந்தால் அவருக்கு வந்து எவ்வளோ அமௌன்ட்டு அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு சொன்னிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிரிப்பர் பண்ணிக்கிட்டு வந்துடுவோம் நாங்கள் வந்து வரோம் இங்கே இருந்து கிளப்பும் போது உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோவுனே மீண்டும் உங்களுக்கு கால் பண்ணுறோம் குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் சில வாங்க வேண்டியது இருக்குது நம்ம அங்கே போயிட்டு நம்ம துணிகள் மற்றும் பிஸ்க்கட்ஸ் போன்ற விஷயங்கள் வாங்கிவிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம் சார்